ஹலோ தலைப்பாக்கட்டி பிரியாணி ஹோட்டலாங்க ஆ கொஞ்சம் ஸ்பைசியாக ஃபுட் ஆடர் பண்ணணும் அவைலபிளா ஆ மேம் சரி மேம் எனக்கு சிக்கன் பிரியாணியும் சிக்கன் தந்தூரியும் கிடைக்கணும் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆக்ஷுவலாக என்ன ஃபுல்லாகவே நாண்வெஜ்ஜாக இருக்கும் போலேயே வெஜ்ஜெல்லாம் ஏதாவது அவைலபிளா சரி சரி அசிங்கப்படுத்தாதீங்க நான் ஏதோ ஏற்கனவே நாண்வெஜ் ஆடர் பண்ணியாச்சே வெஜ் இருக்குமான்னு ஒரு நப்பாசையில் கேட்டேன் மன்னிச்சுக்கங்க இல்லைங்க பரவாயில்லங்க பரவாயில்லங்க ஆ ஒரு பக்கெட் பிரியாணி கொடுத்துருங்க ரெண்டு தந்தூரி கொடுத்துருங்க ஆ சொல்கிறேங்க செவன்ட்டீன் பை தேர்ட்டி ஒன் மாதா கோவில் ஸ்ட்ரீட் அரியலூர் ஆஹூ கேஷ் ஆன் டெலிவரியே நாங்கள் பண்ணுறோம் ஆ சுட சுடத்தானே இருக்கும் சரி ஓகேங்க ஆ ஓகேங்க